இப்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாத்திலேயுமே நம்ம கல்வித்துறை வந்து ஒண்டர்ஃபுல்லா செயல்பட்டுவராங்கனுதான் நாம சொல்லணும் ஏன்னா எல்லா காலேஜஸ் எல்லா ஸ்கூல்ஸ்லுமே வந்து இந்த ஸ்பெஷல் சைல்ட்ஸ் படிக்கிற மாதிரி அதாவது பார்வையற்றவர்கள் ஊனமுற்றவர்கள்லாம் படிக்கிறமாதிரி ஸ்டெப்ஸ் ஆகட்டும் லிப்ட் ஆகட்டும் எல்லாம் ஃபெஸிலிடீஸ்மே இப்போ இருக்குது மோஸ்ட் ஆஃப் த கவெர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் இப்போ எல்லா ஃபெஸிலிடீஸ்மே கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அப்படிங்கறப்ப நம்ம வந்து எல்லா ஸ்கூல்லேயுமே எல்லா காலேஜஸ்லேயுமே இப்போ இந்த மாதிரி சிறப்பு திறன் கொண்ட குழந்தைகள்லாம் நான் படிக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு அவங்களுக்குன்னு தனியாக நோட் புக்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கறப்ப நம்ம வந்து எஸ் இதுவே போதுமானது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாருமே வெளியே தெரியணும் அவங்க அவங்க எப்படி படிக்கிறாங்க எவ்வளோ டிஃபிகல்டீஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த அந்த ஒரு விஷயத்த படிக்கறதுக்கா அப்படினு நாம வெளியுலகத்துக்கு காட்டணுனு எனக்கு தோணுது அட் த சேம் டைம் வந்து இப்போது சூழ்நிலை ஒன்று இது மட்டும் இம்ப்ரூவ் பண்ணால் போதும் வேற ஒன்றும் தேவையே இல்லை சிறப்பு தேவைகளுக்கான உள்ள மாணவர்களுக்கு போதிய ஆதரவு இல்லை பிரச்சினையே கல்வி அப்படினு ஏதுவும் கிடையாது இப்போதைக்கு கல்வித்துறை வந்து ஒண்டெர்ஃபுல்லா தான் இருக்குது என்னுடைய ஒபீனியன் படி பார்த்தோம்னா கரெக்ட்டானா சீரானா பாதையில் தான் போயிட்டுருக்குது அவங்க கரெக்ட்டா வந்து எல்லா எல்லாம் எங்கெங்க என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் கரெக்ட்டாக பண்ணிட்டுருக்காங்க